இப்போ நம்ப வெளிலேருந்து எங்கேயாவது போயிட்டு வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சு வீட்டில் இருந்து நம்ம வீட்டில் சமைக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு நேரமும் கம்மியாக இருக்கு சீக்கிரமும் சாப்பிடணும் பொருளும் கம்மியாக இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு டக்குனு ஒரு உப்புமா செய்யலாம் ஒரு சும்மா அதுக்கு ஒரு எண்ணெய் கடுகு மட்டும் இருந்தால் கூட போதும் ஒரு கருவப்லையை போட்டு மிளகாய் மட்டும் கிள்ளி போட்டோம்னால் நம்ப உப்புமா ரெடி ஆயிடும் பிள்ளைங்களும் ரொம்ப சாப்பிட்ருவாங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் சமைக்கணும்னால் இப்ப சப்பாத்தி மாவு எல்லாம் நம்ப மொதல்னாளே சமைத்து இப்ப வீட்டில் செஞ்சு வச்சுருப்போம் பிணைஞ்சு வச்சிருப்போம் மாவெல்லாம் அப்ப டக்குனு என்ன பண்ணலாம் டக்குனு தேய்ச்சி விட்டு ரெண்டு சப்பாத்தியை போட்டு கொடுக்கலாம் வீட்டில் நார்மலாகவே சட்னி பொடி ஏதாவது வச்சுருப்போம் அப்போது மாவு இருக்கும் பொழுது டக்குனு தோசையை ஊத்திட்டு இட்லி பொடி வைத்து சாப்பிட்டுக்கலாம் அது மாதிரி நம்ப இருக்கிற பொருளை கொஞ்சமாக இருக்கும் பொழுது ஈஸியான டிஷ் அப்படி செஞ்சு நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான் இன்னும் ரொம்ப கம்மி ஆவணும்னால் வீட்டில் நம்ப நொய் குருணை எல்லாம் வச்சுருப்போம் டக்குனு ஒரு விசில் வச்சு ரெண்டு விசில் வெச்சோம்னால் ஒரு கஞ்சி ஆயிடும் ஒரு ஊறுகாய் வச்சுக்கூட சாப்பிட்டு படுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டில் எந்த நாளுமே நம்ப வீடடில் ஏதாவது மாவு பொருள் வச்சிட்டே தான் இருப்போம் நமக்கு எது தேவையோ டக்குனு செஞ்சு சாப்பிட்ற வேண்டியது தான் இப்ப கடலைமாவே கூட இருக்கும் அதையும் ஒரு தோசையாக ஊற்றி அதில் வெங்காயம் வீட்டில் இருக்கிற தக்காளி இதெல்லாம் போட்டுமே நம்ப செஞ்சு சாப்பிடும் போது உடம்புக்கு அது ரொம்ப நல்லது சிறுதானிய உணவு வச்சுருப்போம் அதையும் ஒரு விசில் வச்சோம்னால் ஒரு கஞ்சி ஆயிடும் சாப்பிட்டுக்கலாம் அது மாதிரி நமக்கு என்னென்ன தேவையோ வீட்டில் எதுவுமே பொதுவாகவே நார்மலாக வச்சிக்கிட்டு தான் இருப்போம் நேரம் கம்மியாக இருக்கும் பொழுது இது மாதிரி சின்ன சின்ன உணவுகள் செஞ்சு நம்ப நேரத்தையும் மிச்சப்படுத்திக்கலாம் பிள்ளைங்களுக்கும் சத்தான உணவும் கொடுக்கவும் நல்லதாக அமையும்